ஆ சொல்லுங்க அப்படியா என்ன எத்தனை நாளாக இப்படி இருக்குது ம் ம் கஸ்டமர் சர்வீஸ்சில் எதுவும் சொன்னீங்களா நீங்கள் அங்கே இன்ஃபாம் பண்ணீங்கன்னால் தான் அவங்க அதுக்கான ஆளை உங்களுக்கு ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் சென்ட் பண்ணுவாங்க கஸ்டமர் கேரில் இருந்து தான் அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க அவங்கக் கிட்டே தான் அந்த இதெல்லாம் இருக்கும் வாங்குகிறோம் ஆனால் அவங்க தானே எல்லாத்துக்குமே பொறுப்பு ம் அதனால் நீங்கள் அவங்கக் கிட்டே ஒரு தடவை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் கூட எதாவது டவுட்னால் கால் பண்ணுங்க ஆ ஓகே மோஸ்ட்லி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ்க்குள்ளேயே ரெடி பண்ணிடுவாங்கன்னு தான் நினக்கிறேன் சீக்கிரமாக வந்துடுவாங்க

உங்க டிஃபெக்ட்டை பொறுத்து இருக்குது நம்மளுக்கு தெரியாது இல்லையா ம் ம் ஆ ஒன் இயர் அந்த மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கறேன்

ஆ அதுதான் ஒரு தடவை அங்கே கேட்டிருங்க கேட்டுவிட்டு எதாவதுன்னால் கால் பண்ணுங்க ம் ஓகேம்மா ஆ